யோகாசனம் நிறையா இருக்குது இப்போ அதில் பார்த்திங்கனா சிம்மாசனம் பத்மாசனம் அப்புறம் வந்து நமக்கு வந்து உடல் வலிமை மன அமைதி தரும் ரிஃப்ரெஸ்மெண்டாக இருக்கும் டெய்லி காலையில் ஈவினிங்கும் பண்ணலாம் மார்னிங் பண்ணுறது நமக்கு அன்றைக்கி ஃபுல் டேவும் வந்து ரெஃப்ரெஸ்மெண்டாக இருக்கும் ஒரு எனர்ஜிக்காக இருக்கும் இதெல்லாம் பண்ணுறது நமக்கு நம்ம உடலுக்கு வந்து மன அமைதி உடல் நல்லா இருக்கும் உடல் அனைத்துப் பாகம் வந்து சீராக இருக்கும்